கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துலக்காரங்க வந்து பக்கத்து மாநிலம் வடமாநிலத்துலேருந்து நிறைய வேலைக்காரங்க வந்து இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இங்கே வந்து அந்தளவுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்ல எல்லா இடத்துலயும் ஜனங்கள் வேலைக்கு நல்லா ஏற்ற மாவட்டமாக இருக்குது எல்லா எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை ஏதோ ஒரு ஆயிரத்தில் நூற்றில இந்தமாதிரி அப்பா அம்மா யாரும் உதவி செய்யாத பட்சத்தில் அவங்க மன உளைச்சல ஏற்பட்டு அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க தவிர வேறு எந்த ச அசம்பாவிதமும் இங்கே நடக்கறதில்லை நீரழிவு நோய் வந்து இப்போது இந்த நவீன உலக காலத்தில் ஏதோ ஃபா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை நிறையா சாப்பிடுறாங்க சாப்பிடுறதுனால அவங்களுக்கு நீர் நோய் வந்து நாற்பது வயசில் வந்து செத்துடறாங்க அதை வந்து அது தான் ஒரு பிரச்சனையே தவிர மற்ற எந்த வித பாதிப்பும் இல்லை இங்கே